ஹலோ ஹலோ ஹலோ எலெக்ட்ரீஷியனா மேடம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஃபிரிட்ஜுக்கு வந்து ஸ்டெப்லைசர் வைக்கணும் மேம் ஆ அதுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்களா அது எத்தனை லிட்டருன்னு சரியாக தெரியலை மேடம் எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் ஆ பேனாசோனிக் மேடம் மேடம் ஆ சரிங்க மேடம் நீங்கள் இன்னிக்கி வர முடியுமா மேடம் இன்னிக்கி இல்லைனா நாளைக்கு இல்லை நான் வாங்கிகிட்டு வந்து வச்சுருக்கோம் மேம் அதை நீங்கள் செட் பண்ணி தரணும் ஃப்ரிட்ஜுக்கு ஆமாம் மேடம் ஆ நீங்கள் எந்த டைம் மார்னிங் வர முடியுமா உங்களால் நாளைக்கு ஆ ஓகே மேடம் அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கும் வைக்கணும் மேடம் வாஷிங் மிஷின் வந்து சாம்சங் கம்பெனி அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப்லைசர் நீங்களே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னால் நாங்கள் ஒன்றுதான் வாங்கினோம் அப்படிங்களா இன்வெர்ட்டர் என்னுது நார்மல் உள்ளதுதான் பவர் ரொம்ப சப்ளை ஆகுது அதனால் வந்து நீங்கள் ஸ்டெப்லைசர் வச்சுங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமெனு சொல்லிவிட்டு அங்கேயே சொன்னாங்க வாங்கும்போதே சரி ஓகே மேடம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க மேடம் நீங்கள் வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து வைக்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வேணால் போகறீங்களா ஆ ஓகே மேடம்

ஆ வந்துட்டு கால் பண்ணுங்க மேடம் ஓகே மேடம் ம் ஓகே மேடம் தேங்க்யூ